வெல்கம் சார் உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்புடுறீங்க இன்னைக்கு எங்கள் ஹோ ரெஸ்டாரண்ட்டில என்ன இருக்குன்னா சிக்கன் ரைஸ் இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி இருக்கு நூடுல்ஸ் இருக்கு சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் சார் ஆ கண்டிப்பாக சார் காம்போவாக எதாச்சும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கிரில் சிக்கனு தந்தூரி மட்டன் சுக்கா அது மாதிரி ஏதாச்சும் வேணுமா சார் ஆ இருக்கு சார் ஆம்லேட்டு மசால் தோசை அது மாதிரி எதுவும் வேணாமா சார்

ஆ ஓகே சார் வேறு ஏதாச்சும் ஜூஸ் ஐஸ்கீரிம் கூல்ட்ரிங்க்ஸ் அதை மாதிரி எக்ஸ்ட்ரா எதாச்சும் வேணுமா சார் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் சார் ஆ இருக்கு சார் நீங்கள் டூ தௌ டூ தௌசண்ட் மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜு ஆஃபர் இருக்கு அதோட ஒரு காம்போ ஃபுட் பேக் நாங்கள் பண்ணித் தருவோம் உங்களுக்கு

ஓகே சார் அந்த காம்போலையும் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் சேர்த்து வந்து ஜூஸ் கோ ஜூஸ்ஸும் அதில் பேக்டாக இருக்கும் ஃப்ரெஸ் ஜூஸ் தான் நாங்கள் பேக் பண்ணிக் கொடுப்போம் சார் ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் உங்கள் மணிலேருந்து நாங்கள் லெஸ் பண்ணிப்போம் சார் இதான் எங்களோடு ஆஃபர் இன்னிக்கு சண்டே ஸ்பெஷல் சார் ஆக்சுவலாக இன்னக்கு இருக்கு ஆ வெண்ணிலா இருக்கு ஸ்டாபெரி இருக்கு சாக்லெட் இருக்கு மேங்கோ இருக்கு உங்கள் பட்டர் ஸ்காட்ச் இருக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும் ஆ கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கு சார் உங்களுக்கு எடுத்து வரணுமா சார் ஆ ஓகே சார் நீங்கள் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து தரேன் ஆ தேங்க் யூ சார்